ஹலோ கேப் டிரைவருங்களாங்க நான் என் பேரு ஜெயந்தி மயிலாடுதுறையிலேருந்து பேசறேங்க கல்லணை டேமும் ஸ்ரீரங்கமும் போகணும் பத்திரமா கூட்டிணு போய் கூட்டிணு வருவிங்களா

நாங்கள் ஒரு இல்லை ஒரு நாங்கள் ஒரு பதினஞ்சு பேரு வருவோங்க எது கரெக்ட்டாக இருக்குங்க ஞாயித்திக்கெழம அன்னிக்கி காலையில் வேணும் எவ்வளோ ஆகும்

ஆமாங்க

இவ்வளோ பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போய் கூட்டிணு வந்துடுங்க சாப்பாடுலுலாங்க ஓகே மேடம் ஒரே நாளில் போய்விட்டு வரமுடியுமாங்க இது ரெண்டுமே ஓகேங்க ஓகேங்க முன் பணம் எதனா கட்டணுமாங்க முன் பணம் எதனா கட்டணுமாங்க எவ்வளோங்க முன் பணம் எவ்வளோங்க அட்வான்ஸ் கட்டணும் ஓகேங்க இந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்றேங்க ஃபோன் பே பண்றேங்க உங்க நம்பருக்குதாங்க ஓகே தேங்க்யூங்க